திருச்சி மங்களன் மங்களில் நெக்லஸ் வாங்குனேன் அப்படி ஒரு பிராண்ட்டு செம்மையாக இருந்துச்சு அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு மாடல் டிசைனிங் போட்டு பார்த்ததும் செம்மையாக இருந்துச்சு டூ லேக்ஸ் விலை கொஞ்சம் கம்மி பண்ண சொன்ன கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டான் அதனால பரவால்லன்னு சொல்லிவிட்டு வாங்கியாச்சு செம்மையாக இருந்துது நம்பவே முடியலை